ஹலோ சார் ஐஆர்சிசிடியா சார் இது மாரி திருச்செந்தூர் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் சார் என்னியால அந்த தேதிக்கு வர முடியாது சார் வர முடியாது ஒரு விசேஷம் ஒன்று வந்துடுச்சி சார் எங்கள் அண்ணன் பொண்ணு ஏஜு அட்டெண்ட் பண்ணிர்ச்சி அந்த ஃபங்க்ஷன் போகணும் சார் அதனால் எனக்கு அந்த நாளுல போக முடில சார் எனக்கு அந்த டிக்கெட் மட்டும் ரத்து பண்ணித் தர முடியுமா சார் ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் ஒரு டிக்கெட்டுக்கு ஐம்பரூவா பிடிச்சிப்பீங்களா சார் ஆ ஓகே சார் நம்பர் சொல்றே சார் பிஎன்ஆர் ஸ் எண் சார் மூணு நாலு எட்டு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று சார் ஆ ஓகே சார் பயனாரர் ஸ் எண்ணா சார் ஐடியா சார் சரி ஓகே சார் சொல்றே சார் எட்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்று சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் எத்தனை நாள் எத்தனை நாள் ஆகும் சார் இதுக்கு காசு திருப்பி ரிட்டன் எப்போ தருவீங்க சார் ஒரு வாரம் ஆகுமா சார் ம் ஸ் சரிங்க சார் நாலு பேர் தானே சார் ஒரு சீட்டுக்கு ஐம்பரூவா பிடிச்சீப்பீங்களா சார் ஸோ ஓகே சார் பரவாயில்ல சார் மீதி அமௌண்ட் வந்தால் போதும் சார் ஓகே சார் டாங்க்ஸ் சார் ம் நன்றி சார் ஓகே சார்